ஹலோ ஹலோ ஆ ஹலோ நான் ஆ நான் ஸ்கூல் கரஸ்பாண்டண்டுங்க உங்கள் பையன் ஆ சர்வேஸ் படிக்கிறானே அந்த ஸ்கூலோடைய கரஸ்பாண்டண்ட் ச கரஸ்பாண்டண்ட்டு அவன் இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஸ்டாரண்ட் படிச்சுட்டுருக்கான் இல்லைங்களா அவன் நல்லாவே படிக்கிறான் எல்லா விளையாட்டிலே நல்லா இது பண்ணிருக்கிறான் மற்றபடி ஸ்கூலில் நல்லா படிக்கிறான் லெட்டர் ரைட்டிங்கு எல்லாமே இருக்குது பாட்டு வேறு நல்லா பாடுறான் சின்ன வயசில் இருந்தோட இப்போ பாட்டு சின்ன வயசிலே தெளிவான முறையில் பாட்டுங்களெலாம் இசையோடு வேறு பாடுறான் என்ன ஒரு இந்த டெலிவிஷன் டெலிவிஷன் ஷோவுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணலான்னு இருக்கிறோம் அதெல்லாம் நாங்கள் எங்கள் ஸ்கூல் மூலிமாவும் நாங்கள் ஏற்பாடு பண்ணுறோம் என்ன உங்களுடைய அனுமதி இருந்தால் போதும் ஆமாம் நல்லா பாடுகிறான் உங்களோடய அனுமதி இருந்தால் போதும் பையனும் தெளிவாக இருக்கிறான் எல்லா சின்ன வயசில் இருந்தாலும் அவனுக்கு எல்லா தெளிவும் தெரியுது அதனால் அந்த கரஸ் இதில் விட்டா உங்கள் இப்போ பையன் ஆ ஸ்கூல் மூலிமாவும் நாங்கள் அனுப்பி வைக்கிறோம் எல்லா வசதியும் செய்து அனுப்புகிறோம் உங்களுக்கும் நல்ல ஒரு நல்ல பேராக இருக்கும் தான் பையனுக்கு எதிர்காலமும் நல்லா இருக்கும் இதனால் எந்த படிப்பு இதனால் படிப்பு எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது அதனால் நீங்கள் கண்டிப்பாக அனுப்பி வைங்க ம் ம் கண்டிப்பாக அனுப்பி வைங்க நாங்கள் அவனை ஒரு நல்லா நிலைக்கி இந்த ஸ்கூல் மூலிமா இருந்தால் எந்த வகையிலும் ப படிப்பு அதெல்லாம் பாதிப்பு ஏற்படாது ம் நல்ல மாதிரி ஆ ம் சரிங்க ஆ கட் பண்ண சொல்